குழந்தை பருவத்தில் நான் ஸ்கூல் ஃபிஃப்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்மோது என் ஸ்கூலில் ஒரு ட்ரிப் கூபிட்டு போனாங்க ட்ரினிட்டி ஸ்கூல் நான் படிச்ச ஸ்கூலு அங்கேருந்து நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்மோது கேஆர்பி டேம்ன்னு ஒரு டேம்முக்கு கூட்டு போனாங்க அங்கேப் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட என் ஃப்ரெண்ட்ஸோட போனது அங்கே ஜாலியாக இருந்தது அந்த பள்ளி பருவத்தை அந்த பள்ளி காலத்தை மறக்க முடியாது அங்கே நிறையாவே நினைவுகள் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தது அதுலாம் அதுக்கப்புறோம் ஸ்கூல் ஸ் அந்த ஸ்கூலில் அது ஒரு ட்ரிப்பு தான் கூபிட்டு போனது இது வரைக்கும் என்னைய அதுக்கப்புறமா நான் காலேஜ் போன காலேஜில் வந்து பெருசாக எந்த ட்ரிப்பும் கூபிட்டு போனதில்லை நான் காலேஜில் கூட்டு போனத விட நான் காலேஜில் ப்ரெண்ட்ஸோட போனது தான் அதிகம் பெருசாக நான் காலேஜ்லலாம் ட்ரிப் கூபிட்டு போக மாட்டாங்க ஒரு சில காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி ஆர்ட்ஸ் க ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜில் கூபிட்டு போவாங்க நான் படிச்சது பால்டெக்கினிக் காலேஜ் அன்னால பெருசாக கூபிட்டு போலை ம்ம்